ஹலோ வாட்டர் சப்ளே மேனா வாட்டர் சப்ளே மேனா எங்கள் ஸ்ட்ரீட்டில் த எங்கள் ஸ்ட்ரீட்டில் தண்ணியே சரியாக வரமாட்டேங்குது நாங்கள் தாராசுரம் தராசுரத்தில் பாரதியார் நகர் இங்கே எங்கூரில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் சரியாக தண்ணியே வரமாட்டேங்குது தண்ணி விட்டு விட்டு விட்டு விட்டு வருது அங்கேங்க பம்பு வேறு டேமேஜாக இருக்கிறனால தண்ணி சரியாக வரமாட்டேங்குது நல்லாவும் இல்லை தண்ணி நீங்கள் சா கொஞ்சம் சுத்திக்கரிச்சு போடமுடியுமா

ஆ சரி ஓகே காலையில் ஒரு ஏழு டூ ஒம்பது வரையும் வந்தால் பரவாயில்ல மேம் ஈவ்னிங் ஒரு நாலு டூ ஆறு வரையும் ஏன்னா எல்லாரும் எல்லாம் காலையில் ஸ்கூல் கிளம்பணும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆஃபிஸ் போகறவங்கல்லாம் இருக்காங்க ஆ இது ஒரு ஒரு டூ வீக்காக இருக்கு மேம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் கால் சரியாக போகலை சரி இன்னைக்கு அடிச்சு பார்ப்போமேன்னு அடிச்சேன் இப்போதான் கனெக்ட் ஆனுச்சு அதான் சொல்லுறேன் தெருவில் நிறைய ஏன்னா நாங்கள்லாம் எல்லாம் வேலைக்கு போகறதுனால தெருவில் உள்ளவங்கள்கிட்ட சொன்னேன் அவங்க யாரும் உங்கள்கிட்ட சொல்லல போல் ஆ சரி ஓகே மேம் கொஞ்சம் வந்து சீக்கிரம் போட்டு போட்டு தந்தால் நல்லா இருக்கும் தண்ணி நாலு டூ ஆறு ஆ ஆமாம் ஏன்னா அப்போதான ஆஃபிஸ் விட்டு வர டைம் சாய்ங்காலம் எல்லாரும் அப்போதான் கொஞ்சம் ம் யூஸாக இருக்கும் ஆ ஆ ஓகே ஓகே மேம் ஆ அதெல்லாம் கரெக்ட்டாக வருது யூஸ் பண்ணுற தண்ணி மட்டும்தான் வரமாட்டேங்குது ம் கொஞ்சம் ஆமாம் ஆமாம் ஆமாம் டஸ்ட் எல்லாம் நிறைய வருது ம் சரி ஓகே ஆ தேங்க் யூ